இந்திய சமூகத்தில் மதங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது அதாவது மற்ற மதங்களில் எனக்கு ரொம்ப பிடித்த விஷயங்கள் என்னன்னால் ஒவ்வொரு மதத்திலையும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது சொல்லப் போனா இப்போ வந்துட்டு இந்துக்கள் வந்துட்டு பொங்கல் கொண்டாடுறது அதுக்கு வந்துட்டு உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு கொண்டாடுறது அதுக்கப்புறம் வந்துட்டு முஸ்லீம்கள் வந்து ரம்ஜானுக்கு நண்பர்கள் உறவினர்கள் அனைத்தையும் அனைவரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவர்களோட ஒற்றுமையாக கொண்டாடுறது அதே மாதிரி கிறிஸ்டின் அவர்களும் அவங்க தன்னோடய நண்பர்கள் இந்துக்கள் நண்பர்களாகருந்தாலும் சரி முஸ்லீம் நண்பர்களாகருந்தாலும் சரி எல்லோரையுமே கூப்பிட்டு அவர்களுக்கு உணவு கொடுத்து திண்பண்டங்கள் கொடுத்து கொண்டாடுறது அது ரொம்பவே பிடிக்கும் இப்போ வந்து இந்துக்கள்லாம் அவங்க ஊரில் திருவிழா அப்படின்னா அதுக்கு நம்மளோடய நண்பர்கள் அதாவது முஸ்லிமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாகருந்தாலும் சரி அவங்க நண்பர்களை கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்க கொண்டாடுறது அது ரொம்பவே புடிச்சமான விஷயம் அதாவது நம்ப வந்துட்டு மொழில நம்ப வேறு மாதிரி வேறுபாடுகள் இருக்கலாம் அதாவது ஹிந்துக்கள் வந்துட்டு பேசுற மொழி வேறு மாதிரி இருக்கும் இப்போ வந்துட்டு முஸ்லீம் வந்துட்டு உருது பேசுவாங்க அந்த மாதிரி மொழில வேறுபாடு இருந்தாலும் நம்ப வந்துட்டு இந்தியர் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது நம்மளோடய தமிழர் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ப இன கலரில் அதாவது வேறுபாடு இருந்தாலும் நம்ப வந்து இந்தியன்ங்குன ஒரு உணவு உணர்வு வந்துட்டு இருக்குது நம்ப மதத்தில் அதுக்கப்புறம் வந்துட்டு மொழியில் அதுக்கப்புறம் வந்துட்டு சமுதாய சமூகத்தில் நம்ம வந்துட்டு வேறு வேறுபாடு இருந்தாலும் நம்ப வந்துட்டு இந்தியர் அப்படின்ற ஒரு ஒற்றுமை இருக்குது அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை நம்ப எப்படி பேணணும் அப்படின்னா இதுதான் நம்ப மொழியில் வேறுபாடு இருந்தாலும் இனத்தில் வேறுபாடு இருந்தாலும் மதத்தில் வேறுபாடு இருந்தாலும் நம்ப கடைப்பிடிக்கிற நடவடிக்கைகளில் வேறுபாடு இருந்தாலும் ஆனால் இந்தியர் அப்படின்ற ஒரு ஒற்றுமையை நம்ப எப்போமே பேணி பாதுகாக்க வேண்டும் இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை அதாவது நம்ப வந்துட்டு என்னதான் மதத்தில் வேறுபாடு இருந்தாலும் நம்ப எல்லோருமே மனுஷங்கிற ஒரு ஒற்றுமை அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ப எல்லாருமே இந்தியர் அப்டின்ற ஒரு ஒற்றுமை முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்டின்கள் இப்போருக்க காலகட்டத்தில் எல்லாருமே ஒருத்தர்க்கு ஒருத்தர் புரிஞ்சிட்டு எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமையாகதான் இப்போ இருந்துகிட்டு வராங்க வேற்றுமையில் ஒற்றுமை காணும் நாடாக வந்துட்டு இந்தியா வந்துட்டு இப்போ இருக்குது இந்திய சமுதாயத்தில் மதங்கிறது முக்கிய பங்கு வகிக்குது ஆனால் அது அவங்கவங்க மதங்களில் மட்டும்தான் மற்றபடி மற்ற எல்லா விஷயங்களியும் நம்ம இந்தியர் அப்படின்ற ஒரு உணர்வும் தமிழர் அப்படின்ற ஒரு உணர்வும் நம்ம ஒன்று சேர்க்குது